மேடம் செகண்ட் இயர் ஸ்டூடண்ட் உமா பேசுகிறேன் மேடம் பிகாம் மேடம் என்னுது ஐடி கார்டு தொலஞ்சிடுச்சு இன்னும் இன்னும் ஒரு வீக்கில் வந்து எனக்கு எக்ஸாம் வந்துட்யிருக்கு ம் நான் ஹெச்ஓடி மேடத்துக்கிட்ட பேசினேன் எங்கள் க்ளாஸில் சரண்யா மேடம் வந்து உங்களை கால் உங்கள்கிட்ட பேச சொல்லியிருக்காங்க மேடம் மேடம் மேடம் வீட்டில் தாங்க மேடம் வச்சுருந்தேன் எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியலைங்க மேடம் நானும் தேடிப்பார்த்தேன் எனக்கு கிடைக்கலைங்க மேடம் மேடம் மேடம் பேரண்ட்ஸ் எல்லாம் எதுக்குங்க மேடம் அவங்களுக்கு ஒர்க் இருக்குங்க மேடம் அப்படிங்களாங்க மேடம் பேரண்ட்ஸ் வந்து வெளியில போயிருக்காங்க மேடம் மேடம் இல்லை சென்னையில இருக்காங்க மேடம் அப்பாவும் அம்மாவும் மேடம் அப்பாம்மா ஹைதராபாத்தில் இருக்காங்க நான்தாங்க மேடம் சென்னையில இருக்கேன் மேடம் இங்கே ரூம் எடுத்து தங்கிட்யிருக்கங்க மேடம் ரூம் எடுத்துதான் படிச்சிட்யிருக்கேன் அப்பாம்மா வந்து ஹைதராபாத்தில் இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமுடியாதுங்க மேடம் நீங்க கூப்பிடுற நேரத்துக்கு அவங்களால வரமுடியாது எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் எக்ஸாம் ரொம்ப முக்கியங்க மேடம் எக்ஸாம் எழுதலன்னா நான் இங்கே வந்து படிச்சே பிரயோஜனம் இல்லைங்க மேடம் மேடம் ஃபைன் கட்டுறேங்க மேடம் நான் தெரியாமல் பண்ணிவிட்டேங்க மேடம் இதுக்கு மேலே நான் தொலைக்கமாட்டங்க மேடம் இல்லைங்க மேடம் நான் ஒன்டியும் இங்கே வந்து படிக்கிறங்க மேடம் தங்கியிருந்து படிக்கிறங்க மேடம் சரிங்க மேடம் சரண்யா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் மேடம் மேடம் சரண்யா மேடத்துக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் வந்து பார்க்கறேங்க மேடம் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் ஐடி கார்டு சீக்கிரம் கிடைக்கிறத்துக்கு அப்போதான் என்னால் எக்ஸாம் எழுத முடியும் சரிங்க மேடம் தேங்க் யூங்க மேடம் ரொம்ப தேங்க் யூங்க மேடம் ம் சரிங்க மேடம் தேங்க் யூ